எங்கள் வீட்டில் வந்து நான் நல்ல ஒரு நாய் வளர்த்தேன் அந்த நாய் வந்து என் கூடயே படுத்துக்கும் என்னை நல்லா பார்த்துக்கும் ரொம்ப நன்றி உள்ள விலங்கு எங்கே போனாலும் என் கூட வரும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் போனாலும் கூடவே போகும் பாதுகாப்பாக இருக்கும் வீட்டுக்குள்ளே யாரையும் வர விடாது நம்ம சொன்னோம்னா கூப்பிட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேட்கும் அதேமாரி ஆடும் வளர்க்குறேன் ஆடும் வந்து நல்லா நாங்கள் கூப்பிட்டாக்கா வரும் பேர் வெச்சுருக்கோம் ஆட்டுக்கு டாகுக்கும் பேர் வெச்சுருக்கோம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே நல்லா பழகும் என்ன சொன்னாலும் அது நம்ம சொல்கிறத அது செய்யும் உட்காருனா உட்காரும் எழுந்திரினா எழுந்திரிக்கும் போய்ட்டுவான்னா போய்ட்டு வரும் அது நம்ம என்னென்ன வேலை கற்றுக் கொடுக்குறோமோ அத்தனை வேலையும் செய்யும் ஆடு வந்து போன்னா போகும் வான்னா வரும் ஆடு கட்டி போட்டுவிட்டு தனியாக விட்டாலாம் அது கத்த ஆரம்மிச்சுரும் அதனால விலங்குகள் வந்து ரொம்ப நேசிக்கப்படக் கூடிய ஒரு விலங்கு வீட்டு விலங்குன்னு சிலது இருக்குது ஆடு மாடு கோழி பறவைகள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறத கேட்கும் ஆனால் நம்ம வளர்க்குறது எப்படியோ அதன்படி தான் அது வளரும் அதனால விலங்குகள் வந்து சொந்தபந்தம் மாதிரியே இருக்கும் நம்ம எங்கே போனாலும் கூடவே வரும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும் எப்படி சொன்னாலும் அது அதனால் அதுகளுக்கு பேர் வெச்சு கூப்பிட்டு பிராக்ட்டிஸ் பண்ணோம்னா அது நம்மக்கூட நல்லா பழகும் அதனால விலங்குகளை வந்து நேசிக்கிற தன்மை மனிதனுக்கு வந்தாலே விலங்குகளும் நல்லா இருக்கும் அதனால விலங்குகளை நேசிக்கிறதுக்கு மனிதனுக்கு சில பழக்கங்கள் வேணும் எத்தனையோ விலங்குகள் வந்து நாய்கள் எல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா ரோட்டில் அனாதையாக சுற்றும் சாப்பாட்டுக்கு அங்கேயும் இங்கைகேயும் ஓடிட்டு கிடக்கும் எல்லா மனிதனும் கொஞ்சம் சாப்பாடு வெச்சா அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்குது பசி இருக்குது எல்லாமும் இருக்குது அதனால விலங்குகளை வந்து நம்ம நேசிக்கணும் பாண்டிச்சேரியில் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு லேடி வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பீச்சு ஓரத்தில் அங்கே அங்கே சாப்பாடு வெக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது நாய் வருது பார்த்தோன்னா அவங்கள வந்து அப்படியே சுற்றிக்குது அவங்க சாப்பாடு வெக்கிறாங்க அதேமாதிரி நெடுக பீச்சு நெடுக சாப்பாடு வெச்சுக்கிட்டு போகிறாங்க அது டெய்லி இந்த டைமுக்கு கரெக்டாக அந்த நாய்ங்க அந்த இடத்துல வருது அந்த லேடியை நல்லா நேசிக்குது அந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த நாய் எல்லாம் கேட்குது யாராக இருந்தாலும் அந்த உயிரை உயிரினங்களாக விலங்குகளை எல்லாம் நேசிக்கிற பழக்கம் வந்து சமுதாயத்தில் இருக்குது அதனால உயிரினங்களை முதல் நேசிக்கிற பழக்கமும் மனிதனுக்கு வேணும்னு நான் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன்